என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுனு பார்த்திங்கனா அப்படினா நான் ஒரு இதில் ஆன்லைனில் வந்து ஒரு ஃபிரிட்ஜு வாங்கினேன் அதுலேருந்து சொன்னாங்க ஆன்லைனில் ஃபிரிட்ஜு வாங்காதீங்க நல்லாயிருக்காதுனு சொன்னாங்க நான் வாங்கின ஃபிரிட்ஜ் வந்து வேர்ஃபூல் தான் வாங்கினேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்ரு வாங்கினேன் கலரும் பார்த்திங்க அப்படினா ஒரு மெரூன் கலரில் ஒரு ஃபிளவர் போட்டு வாங்கினேன் நான் ஆர்டரு பண்ணும்போது எல்லோருமே திட்டினாங்க ஒரு ஃபிரிட்ஜை போய் நேராக பார்த்து வாங்காமல் எதுக்கு ஆன்லைனில் ஆர்டரு பண்ணுறீங்கனு எனக்கு வர வரையும் ரொம்ப பயமாக இருந்துச்சி ஆனால் அப்புறம் பார்த்திங்கனா ஒரு டென் டேஸ் ஒரு டென் டேஸுக்கு அப்புறம் தான் ரெசீவ் பண்ணேன் பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கனா இப்போ ஒன்ரை வருஷம் ஆகுது நான் வாங்கி ஆனால் சூப்பராக இருக்கு ஃபிரிட்ஜு எந்தவொரு கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது கலரும் அப்படியே தான் நான் என்ன ஆர்டரு பண்ணேனோ அதுதான் வந்திருந்துச்சு கூலிங் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கனா நல்லா இருந்துச்சு அந்த கீழே உள்ள டோர்ஸ் அந்த அது எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படினா ஆன்லைனில் ஆர்டரு பண்ணினா நல்லா இருக்காது அந்த டோர்லாம் வந்துவிட்டு உடஞ்சிரும் போலா இருக்கும் அந்த ஸ்ட்ரைகர்லாம் அந்த இதெல்லாம் இருக்குங்க இல்லைங்களா கிளாஸ்லாம் அதலாம் கொஞ்சம் போலா இருக்கும்னாங்க ஆனால் அவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க ப்ரிட்ஜுக்கு கவரு ப்ளஸ் ஹேண்ட் கவரு அப்புறம் வந்து உள்ள ஃப்ரீஸர்குள்ளே வைக்கிற ஐஸ் க்யூப்ஸில் உள்ள ட்ரே ட்ரே வித் கன்டெய்னர்ஸ் அப்புறம் எக் வைக்கிறதுக்கு தனியாக செப்ரைட்டாக எல்லாம் வந்து செப்ரைட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ வரையும் நான் என்ன சொல்வேன் எல்லார்கிட்டயும் அந்த கம்பெனி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரெஃபர் பண்ணுவேன் திஸ் ஈஸ் தி வெரிகுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப் தி பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு